ஹலோ பெயின்டிங் ஷாப்பா ஆ எங்கள் பக்கத்து வீட்டில் பெயிண்ட் அடிச்சுருந்தீங்க நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கும் ஒரு புது வீடு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பெயிண்ட் அடிக்க வர்கிறீங்ளா ஆ எல்லாமே தான் அடிக்கணும் ஹால்க்குள்ளே அடிக்கணும் ஏதாவது புதுசாக வச்சுருக்கீங்ளா டிசைன்னு பூ டிசைன் மயில் இந்த மாதிரி ஆ ஓகே ஓகே எவ்வளோ ஆகும் ஓ ஓகே ஓகே ஓகே ஆ இல்லை நான் இருந்து வாட்ஸ்ஆப்பில் கேட்குறேன் ஆ ஓகே ஆ ஓகே தேங்க்கி யூ